நாங்கள் நேரில் வந்து பொருளை பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் எப்படி இருக்குது தரமாக இருக்கா தரம் இல்லாத இருக்கா லோக்கல் கம்பெனியா அப்படின்னு நேரில் பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் ஆ

சரி அக்கம்பக்கத்தினரெல்லாம் நாங்கள் இதுமாதிரி ஆஃபரில் பொருள் இருக்காம் கம்மிப்பண்ணி கொடுக்குறாங்கலாம் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லி கூட்டிகிட்டு வரேன்ப்பா ம் சரிப்பா

ஆ சரிப்பா